இங்கே வந்து திருண்ணாமலையில் நிறைய காலேஜ் இருக்குது சுற்றுவட்டாரத்துல நிறையா காலேஜ் இருக்குது ஆர்ஸ் காலேஜ் இருக்குது கருணாநிதி காலேஜ் இருக்குது இங்கேயே அதுக்கப்புறம் வந்து கருணை காலேஜ் இருக்குது நிறைய காலேஜ்லெல்லாம் இருக்குது அவுங்கவங்க இன்ஜினியரிங் தேவையா கோச்சிங் தேவைங்க அந்தந்த காலேஜ்ஜில் போய் சேர்வாங்க மார்க் ஏற்ற மாரி அவங்க என்ன படிப்பு படிக்கிறாங்களோ அவங்களுக்கேத்த காலேஜ்ஜில் போய்விட்டு அவுங்கவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க அதே மாரி பீஸ் எப்படி இருக்கோ அந்த மாரி கம்மியாக இருக்கிற காலேஜ்ஜில் போய் சேர்ந்துக்குவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாரி அவுங்கவங்க போய் அந்தந்த கல்லூரியில் எது பெஸ்ட்டாக இருக்குதோ அந்த காலேஜ்ஜில் போய் சேர்ந்துக்குவாங்க நிறையா காலேஜ்லெல்லாம் இருக்குது கல்லூரி எல்லாமே இருக்குது இங்கே எல்லா வசதியும் இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை